இந்தியா பொறுத்தவரைக்கு போக்குவரத்து அமைப்புன்னு பார்த்தோம்னா இண்டர்நேஷ்னல் லெவலில் ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா நாலாவது இடத்துல இருக்குது என்ன தான் நாலாவது இடத்துல இருந்தாலும் என்ன தான் டெக்னாலஜி வந்தாலும் இப்போ நிறைய தற்போது சூழ்நிலைகளை பார்த்தீங்கன்னா நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது என்னென்ன சவால் ஒன்று ரோடு மோசம் இல்லைன்னால் தார் சாலை வந்து ரொம்ப வழிகள்ல வந்து இருக்கிற அந்த போர்டு வெச்சுருப்பாங்க அந்த சைன் போர்டு வந்து ப்ராப்பராக இருக்கிறதில்ல அதையும் வந்து கரெக்டான சிக்னலுக்கு கரெக்டான இது வைக்கிறது கிடையாது இன்னொன்று போக்குவரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போக்குவரத்து விதிமுறைகளை வந்து மக்கள் வந்து கரெக்டான வழிமுறைகள வந்து பின்பற்றது கிடையாது எல்லாத்துக்கும் அவசரம் உனக்கும் அவசரம் எனக்கும் அவசரம் ஆனால் அவசரப்படுகிறாங்களோ தவிர்த்து எதுக்காக சொல்கிறாங்க இந்த டிராஃபிக் போலீஸ் வந்து எதுக்காக அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து யாருமே சிந்திக்கிறது கிடையாது அவசரப்பட்டு போவது விபத்தில் சமாளிக்கிறது சா சவால்கள் இந்த மாதிரி நிறையா சவால்கள் உண்டு அரசாங்கம் வந்து நிறையா வந்து எதிர்கொள்ள வேண்டிதாக இருக்குது ஒன்று போக்குவரத்து சீர் அமைச்சி கொடுத்தாங்க அப்படின்னா வ விதி மீறல்கள் மீதி மக்கள் வந்து இந்த மாதிரி வேகமாக போவது வண்டியில் இந்த மாதிரி பல பிரச்சினைகள் வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க என்ன தான் வந்து இ சவால்கள் வந்து தகர்த்து கொண்டு வந்தாலோ அவனவன் தனி மனிதனா வந்து அவங்களோட உயிர் காக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து க இது யாருக்குமே வந்து பற்று கிடையாது தன்னை இ இது பண்ணுறது இல்லாமல் ஆப்போசிட்டில் வரவங்கலையும் வந்து எதிர்க்க நினைக்காம வேகமாக போவது இந்த மாதிரி வேகத்தை கட்டுப்படுத்துகிறக்காக எத்தனையோ வந்து விதிமுறைகள் கொண்டு வராங்க போக்குவரத்து சாலையின் அமைப்பு பார்த்தீங்கன்னா நிறையா கொண்டு வராங்க எத்தனையோ போக்குவரத்து இது இருக்குது ஆனால் வந்து எப்படி எது கொண்டு வந்தாலோ சிக்கல்கள் நிறையா இருக்குது அந்த சிக்கல்கள் சமாளிக்கிறதுக்கு நிறைய சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதா இருக்குது ஒன்றா சாலைகள் கரெக்டாக இருந்ததுனால் அந்த மணிக்கு அந்த வண்டி வரது கிடையாது எ எத்தனையோ சால் எத்தனையோ வழிகள் இருக்குது போக்குவரதுங்கிறது ஒன்று மட்டும் இல்லை தார்வழி சாலை ஆவ ஆகாய வழியில போவது இந்த மாதிரி நிறையா போக்குவரத்து அமைகள் போ அமைப்புகள் போக்குவரத்து இது இருந்தாலோ மக்களுக்கு வந்து ஒரு நல்லது கொண்டு வரணும்னு அவங்க வந்து நினைச்சி கொண்டு வந்தாங்கன்னாலோ மக்களுக்கு வந்து அது கை கொடுக்கணும் ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னைத்தானே வந்து சுயநலமாக வந்து சிந்திக்கிறாங்க அப்படி சுயநலமா எல்லாேரும் சிந்தித்தாலும் தன்னோட உயிரை பாதுகாக்கணும் அப்படின் நினைச்சி ஹெல்மெட் போடுவது கிடையாது விதிமுறைகளை பின்பற்றது கிடையாது இந்த மாதிரி இருந்தாங்கன்னால் இந்திய அரசாங்கம்தான் என்ன தான் செய்வாங்க அவங்களும் பல விதிமுறைகளை நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க என்ன தான் கொண்டு வந்தாலோ அம் அதை வந்து நம்ம தனி மனிதனாகிய நாம் வந்து நம்ம தனி மனிதனாக போவது மட்டும் இல்லாமல் நம்ம கூட வரவங்களையோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது அவங்களையும் வந்து நம்ம வந்து ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாக்கிறோம் போக்குவரத்து என்ன தான் வந்து போக்குவரத்து காவல் அதிகாரிகள் இன் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து என்ன தான் வெயிலில் நின்று நம்மளுக்காக வேலையை செஞ்சாலுமே ஆக்சிடென்டெலாம் நிறையா ஆகுது இந்த மாதிரி விபத்துகள் தடுக்கிறக்கு என்ன தான் சிக்னல் இது இந்ததெல்லாம் கொண்டு வந்தாலோ ஹெல்மெட் போடுவது கிடையாது ஃபைனை கட்டிவிட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க ஆனால் இதெல்லாம் முற்றிலும் மாற்ற பட வேண்டும் எப்படி மாற்றம் வரும் நம்ம கையில் எடுத்து நம்ம நம்மளோட உயிர் மேலே நம்ம அக்கறை கொண்டு மட் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் மற்றவர்களையும் நினைச்சி பார்க்கணும் ஸ் ரோடு பார்த்தீங்கன்னா தார் வழி சாலை வந்து நிதான் ஒருக இதே இல்லாமல் இருக்குது அத்துமீறி நுழைய மீதி வரிசையாக போகிறாங்க ரொம்ப தார் தார் ரோடு சாலை பார்த்தீங்கன்னா நீட்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வரிசையாக போகிறாங்க நிறையா இத்தனை தான் வந்து விதிமுறைகள் கொண்டு வந்தாலோ மக்கள் அதை முறியடித்து கொண்டு போகிறத வந்து தவிர்க்கணும் இந்த மாதிரி நிறையா சிக்கல்கள் வந்து இந்திய அரசாங்கம் வந்து நிறையா வந்து போக்குவரத்து அமைப்பில் வந்து சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது